ஆ வணக்கம் டிராவல் ஏஜென்சி ஓகே சரி மேம் ஆமாம் ஆமாம் சரி மேம் ஓகே ஆ ஓகேவா தான் மேம் இருக்கும் நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம் ம் சரி கொல்லுமாங்குடியிலிருந்து திருவாரூர் கொல்லுமாங்குடியிலிருந்து திருவாரூருங்கும் போது கம்மி டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு காஸ்ட்டுமே ஓகேவுமா தான் இருக்கும் இப்போ நீங்கள் அப் அண்ட் டவுன் உங்களுக்கு இப்போ நீங்கள் போயிட்டு நீங்கள் வெயிட் பண்ணி உங்களை அழைச்சிட்டு வரமாதிரி இருந்துச்சுன்னா த்ரீ தெளசன்ட் ஆகும் மேம் எங்களுக்கு இல்லை நீங்கள் உடனே போய் பார்த்துட்டு உடனே வந்துட்டீங்கன்னால் நான் கம்மி பண்ணிக்குவேன் ஏன்னால் நீங்கள் போயிட்டு நாங்கள் ஒன்னவர் வெயிட் பண்ணிணாலே எங்களுக்கு ஒன் டே அமௌன்ட் தான் மேம் அதுதான் அதுதான் அதுனால் தான் நானும் சொல்கிறேன் ஏன்னால் நீங்கள் உடனே கிளம்ப முடியாது பார்க்கும் போது நீங்கள் நாங்கள் எங்களுக்கு ஒன்னவர் நாங்கள் உங்களுக்காக வெயிட் பண்ணிணாலே எங்களுக்கு ஒன் ஒன் டே ஃபேர் தான் அது தான் எங்களுக்கு ஆ இல்லை மேம் திருவாரூர் தேருங்கிறதுனால எல்லாமே ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் அதனாலே அங்கெல்லாம் நீங்கள் சாப்பிட முடியாது மேக்சிமம் வீட்டிலேயே ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு வர்றது நல்லது ம் ஓகே ஓகே மேம் எத்தனை மணிக்கு மேம் காலையில் கிளம்புவீங்க ஓகே ம் ஓகே ஓகே மேம் ம் ம் ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சினை இல்லை மேம் நீங்கள் இப்போது எனக்கு நீங்கள் ஒரு இன்ஷியல் அமௌன்ட் கொடுத்தா தான் புக் பண்ண முடியும் ஏன்னால் எங்களோடய ஏஜென்சியோடய ரூல்ஸ் அது தான் நீங்கள் இப்போ புக் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்டாது கொடுத்து நீங்கள் அந்த வேனை புக் பண்ணி வச்சுக்கணும் மேம் ஆமாங்க இதுதான் என்னோடய ஜிபே நம்பர் ஓகே ஓகே மேம் என்னோடதுக்கு நீங்கள் போட்டுவிட்டு எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் அனுப்பிவிடுங்க நான் வேன் புக் பண்ணிடறேன் மேம் உங்களுக்கு ஒரு மெஸேஜ் ஒன்று அனுப்பி விட்டுறேன் மேம் ம் ஓகே மேம் தேங்க்யூ